கிச்சன் வேவ்ஸுங்கிற திங்ஸில் வந்துட்டு நன் வந்துட்டு செலக்ட் பண்ண ப்ராடெக்ட் வந்துட்டு டஸ்ட்டுபின் டஸ்ட்டுபின் வந்துட்டு உண்மையிலேயே இந்த உலகத்தில் வந்துட்டு பலவகையான அத்தியாவசியங்களை வந்துட்டு கொடுக்குது மனிதர்கள் என்ற ஜீவனுக்கு ஏன்னா இப்போ வந்துட்டு நிறையா வந்து நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இருக்கும் போது நம்ம வந்துட்டு டெய்லி வந்துட்டு குப்பைகள் வந்துட்டு கூடிக் கொண்டு தான் இருக்கும் வீட்டில் வந்துட்டு அந்த குப்பைகள் எல்லம் நம்ம வந்துட்டு டெ அடிக்கடி நீக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஒரு க்ளீனான ஒரு சுத்தமான ஒரு இடத்தையும் ஒரு ஒரு இடத்துல நம்மளால நன்றாக வாழ முடியும் ஸோ அந்த க்ளீன் பண்ண வேண்டிய விஷயத்துக்கு வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு இம்பார்டன்ட்னான விஷியந்தான் இந்த குப்பைத் தொட்டி அல்லது டஸ்ட்டுபின் என்று சொல்லலாம் இந்த குப்பத்தொட்டியை வந்துட்டு நம்ம வந்துட்டு பல வகையான பிரிச்சிருக்கோம் டிக்ரேடபுள் வேஸ்ட் அதாவது அழிக்கப்படும் குப்பைகள் இன்னொன்னு என்னனா பயோடிக்ரேடபுள் பயோடிக்ரேடபுள் வேஸ்ட் அப்புறோம் நான் பயோடிக்ரேடபுள் வேஸ்ட் நான் பயோடிக்ரேடபுள் வேஸ்ட் என்றால் இந்த குப்பைகள் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அழியாது ஸோ இப்போ இந்த வேஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு பிரிகிறது வந்துட்டு ஒரு மனிசனுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா அந்த நான் பயோடிக்ரேடபுள் வேஸ்ட்டை வந்துட்டு நம்ம திருப்பி திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம் அதை ரீயூஸ் பண்ணுறத வச்சு நம்ம திருப்பி திருப்பி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண பழையை பொருட்களையே திருப்பி திருப்பி அமைத்து அமைத்து நம்ம பயன்படுத்தம் போது நம்மளுக்கு பல வகையான தேவைகளையும் வந்துட்டு அது பண்ணுது அதே சமயத்தில் குப்பைகள் வந்துட்டு மொத்தமாக ஒன்று சேர்ந்து நம்மளோடய சு சுற்றுப்புறத்தில் வந்துட்டு பல வகையான அசுத்தங்களை ஆக்காமல் பொல்யூஷன் வராமல் பார்த்துக் கொள்கிறது அதனால அந்த குப்பைத் தொட்டியை நம்ம வந்துட்டு வீட்டில் பயன்படுத்தும் போது நம்ம வீட்டில் சேர்க்கப்படும் டிக்ரேடபுள் அண்டு பயோடிக்ரேடபுள் வேஸ்ட் அதாவது அழிக்கப்படும் குப்பைகள் அழிக்கப்படாத குப்பைகள் இது எல்லாத்தையும் நம்ம பிரித்து குப்பைத் தொட்டகளில் போடுறோம் இத பிரித்து நம்ம குப்பைத் தொட்டியில் போடும் போது என்னனா நம்ம வந்துட்டு இந்த நான் பயோடிக்ரேடபுள் வேஸ்ட் அந்த அழிக்கபடாத குப்பைகளை வந்துட்டு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி பல நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி இந்த பயோடிக்ரேடபுள் வேஸ்ட்டுன்கிற அந்த ப பயோடிக்ரேடபுள் வேஸ்ட்ன்கிற வேஸ்ட் வந்துட்டு என்னனா இந்த செடிகள் பழங்கள் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இந்த குப்பை விஷயங்கள் அனைத்தையும் நம்ம வந்துட்டு இன்னும் நல்ல பாசிட்டிவ்வான விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் இதெலாம் எந்த மாதிரி பயன்படுத்தலானா இந்த வேஸ்ட்டு பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம கொண்டு போய் இப்போ செடிகள் அப்புறோம் கொடிகள் மரங்கள் இதெலாம் நம்ம வளர்த்து நம்ம பல வகையான நன்றான விஷயத்த வந்துட்டு அதுகிட்டருந்து எடுத்துக்கிறோம் இது எல்லாத்தையும் நல்லா வளர வைக்கிறத்துக்காக நம்ம பயன்படுத்துகிறது தான் அந்த நம்ம விவசாயிகள்லாம் பயன்படுத்துகிறாங்க மேன்யூர் என்ற விஷயத்தை அதில் ஆர்கனிக்கா பயன்படுத்துகிற மேன்யூருக்கு நம்ம வந்து பயோடிக்ரேடபுள் பயோடிக்ரேடபுள் வேஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இத யூஸ் பண்ணி நம்ம பல விஷி பல வகையான நல்ல விஷயங்கள பண்ணி நம்ம செடிகளை வளர்கிறதுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓவராலாக இந்த குப்பத் தொட்டி என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு வேஸ்ட்டை வந்துட்டு டிக்ரேடபுள் பயோடிக்ரேடபுள் நான் பயோடிக்ரேடபுள் வேஸ்ட்ன்னு பல வகையாக பிரித்து ஓவராலாக மனிதர்களுக்கு வந்து இது நல்ல பைமா பயனாக இருக்குது அதனால குப்பைத்தொட்டி வந்துட்டு ஒரு மனிதனின் சாதாரண அத்தியாவசிய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப பயன்படக் கூடிய ஒரு விஷயம் என்று நான் கூறுவேன் அதனால அது மொத்த மொத்த ஸோ முழுக்க முழுக்க சொல்லப்போனால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான்